எதிர்காலத்தைப் பற்றி யோசிக்கவேக் கூடாது இன்றைக்கு என்ன நடக்கிறது இன்றைக்கு என் எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற வழியைமட்டும் தான் நம்ம பார்க்கணும் நாளைக்கு நடக்கப்போகிறத இன்றைக்கே நினச்சோம்னா நமக்கு நிம்மதி இருக்காது தூக்கமும் இருக்காது கவலை தான் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் யார்கிட்டையும் சந்தோஷமாவும் பேச முடியாது இன்றைக்கி இருக்கிற நிமிஷம் வர நம்ம சந்தோஷமா இருந்துட்டு போவோம் அப்படினு நினைக்கணும் எதிர்காலத்தில் எப்படி பணத்தை சேர்த்து வைக்கிறது எப்படி வீடு கட்டுறது எப்படிங்கிறத யோசித்துட்டே இருந்தோம்னால் டிப்ரெஸனாக தான் இருக்கும் நாளைக்கு நடக்கிறத பார்த்துக்குவோம் இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கிற வழியை தான் பார்க்கணும் இப்போது நான் வந்து டுவெல்த்து தான் முடித்திருக்கேன் டுவெல்த்து முடித்துட்டு ஃபினான்சியல்ஸ் மூலமாக என்னால் படிக்க முடியலை வீட்டில் படிக்க வைக்கலை அதனால் நான் வேலைக்குப் போகணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தேன் வேலை வந்ததுக்கு அப்புறம் இப்போ வேலைக்குப் போய் என்னால் எனக்கான செலவை நான் செலவு பண்ணி பார்த்துக்குறேன் கொஞ்சம் அமௌண்ட் வந்தாலும் என்னால் என்னோடய செலவை பார்த்துக்க முடியுங்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது நான் யாரையும் எதிர்பார்த்து நிற்கல யார்கிட்டையும் போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற அப்படியும் கேட்கல நாளைக்கு பார்த்துக்குவோம் இன்றைக்கி நம்மளால் என்ன முடியுமோ அதைச் சேர்த்து வைப்போம் நாளைக்கு கூட நம்மளால் கடை வைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்துச்சுனால் நம்ம வச்சுக்கலாம் நாளை பற்றி யோசிக்க வேண்டியது இல்லை இன்றைக்கு என்ன நடக்குமோ அதை நினைச்சிட்டு இருக்க வேண்டியதுதான் நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கை